புதுசாக பிறந்த குழந்தைங்களை பார்த்திங்கனா நாங்கள் வந்துட்டு இந்த கொசு ப ஃபர்ஸ்ட்டு வந்து கொசு தான் கொசுலிருந்து நாங்கள் பாதுகாக்கறத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கனா கொசு வலைனு ஒன்று இருக்கும் அதை வாங்கிட்டு போட்டிருவோம் அதை வந்துட்டு கொசு கடிக்காமல் இருக்கும் நெஸ்ட்டு பார்த்திங்னா ஜீர்ணம் ஆகறத்துக்கு வந்துட்டு ஒரு டானிக் மாதிரி ஒன்று கொடுப்போம் பேபி வாட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அது ஒன்று கொடுப்போம் ஜீர்ணம் ஆகறத்துக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்னா இப்போ மேலே வந்துட்டு கிரீமெல்லாம் கொஞ்சம் பூசி விடுவோம் எதுக்குன்ட்டுனால் இந்த கொசு கடிக்காமல் இருக்கறத்துக்கு நிறைய நோய் வருது இப்போலாம் பரவுது அந்த மாதிரி நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கனா கிரீம்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா யாராவது வந்துட்டு கொழந்தையை தூக்கறானாங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வாங்க இல்லை சானிடைசர் போட்டுக்குங்க அப்டின்னு சொல்லிடுவோம் அது வந்து குழந்தையோட பாதுகாப்புக்கு தான் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்துட்டு பார்த்திங்னா அதிகமாக குழந்தைய கையில் வெச்சுருக்க மாட்டோம் ஏனால் அப்படி வெச்சிருந்தால் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸு வரும் அதனாலே எப்போயும் வந்துட்டு கீழே தான் வெச்சுருப்போம்